ஹலோ புக் ஸ்டோருங்களா குழந்தைங்களுக்கு எல்லாம் புக் கதை புக்கெல்லாம் வேணும்ங்க என்னென்ன புக் வச்சுருக்கீங்க ஆ ஆ சரிங்க எங்களுக்கு இன்னும் ஸ்கூலுக்கு எல்லாம் கிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணவேண்டியது இருக்குங்க எனக்கு அதுக்கு ஏற்றமாரி புக் வேணும்ங்க என்னென்ன புக் வச்சுருக்கீங்க

ஆ சரிங்க எனக்கு இதுல எல்லாம் அமௌண்ட் எல்லாம் எவ்வளோங்க இருக்கும் கலரிங் புக்ஸ் தனி ஒரு புக்குங்களா

அத் சரிங்க சரிங்க ஆ சரிங்க எனக்கு ஒரு எனக்கு ஒரு அந்தமாதிரி புக்கில் கலரிங் புக்கில் வந்து எனக்கு ஒரு இருபது புக் வேணும்ங்க கதை புக்கில் என்னென்ன புக் வச்சுருக்கீங்க ஆ சரிங்க அது வந்து ஆ அந்த புக்கு ஸ்டோரி அந்த அந்த புக்கெல்லாம் எவ்வளோங்க அமௌண்ட் வரும் ஃபிஃப்டி ருப்பீஸுங்களா ஆ அந்த புக் வந்து எங்களுக்கு ஒரு நாற்பது புக்கு ம்ஹூம் எழுபது நூறு புக்கு கொடுத்துருங்க ஒரு பண்டில் புக்கு வேணும் எனக்கு டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட் கதையாக வேணும் ஆமாம்ங்கம்மா ஒரு ஆளுக்கு ரெண்டு புக்கு கொடுக்கறமாரி இருக்குங்க வேறு வேறு கொடுத்துருங்க வேறு வேறையே வேறு வேறு கொடுத்துருங்க நானுங்களா நான் இங்கே வெளியே இருக்கனுங்களே நீங்கள் கொரியர்ல அனுப்ச்சுவிட்ருங்க எல்லா புக்கையும் ஆ கண்டிப்பாகங்க உங்களுக்கு நான் அனுப்ச்சுவிட்றேங்க அமௌண்ட் மட்டும் நீங்கள் பில் எனக்கு பில் பேமெண்ட் பண்ணிருங்க ஆ ஸ்டோரி புக்கு ஸ்டோரி புக்கு அறுபது புக் கேட்டுருக்கேங்க அப்புறம் வந்து பெயிண்டிங் புக் ஒரு நாற்பது புக் ஆ கலரிங் புக் ஆ ஓகேங்க மேம் இந்த கலரிங் புக்கில் வந்து ஒரு இது ஒரு பத்து புக் வந்து பென்டென் பற்றியும் இன்னும் மிச்ச பத்து புக் வந்து பார்பி பற்றியும் போட்டுருங்க கதை புக்கில் வந்து இந்த குழந்தைங்களாம் அந்த படம் நிறைய படம் போட்டு இருக்கிறது அனுப்பிச்சு விடுங்க ஏன்னா அந்த ஆ சரிங்க ஆ ஓகேங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுறேங்க ஆ உங்களுக்கு வாட்ஸ்அப் விடுறேங்க ஆ ஓகேங்க